இப்போ பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவணி மாசத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவோம் அந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து நம்ம விநாயகரை நம்மளே களிமண் வச்சுட்டு நல்ல ஒரு ஷேப்புக்கு செஞ்சுட்டு அதை வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயிலில் காய வச்சு அந்த விநாயகரை நல்ல ஒரு ஷேப்பாக கொண்டு வந்து அதில் வந்துட்டு நல்ல பெயிண்டிங் பண்ணி என்ன கலர் பண்ணலாம் விநாயகருக்கு தும்பிக்கை இருக்கும் காது மூக்கு எல்லாம் இருக்கும் கரெக்டான ஒரு கலரை கொடுத்துட்டு ஒரு விநாயகரை நல்ல ஒரு சேஃப்கு கொண்டு வந்துட்டு அதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடிதான் நம்ம களிமண்ணை வச்சுட்டு விநாயகர் சதுர்த்தி செய்வோம் அப் விநாயகரை நம்ம செய்வோம் அந்த விநாயகரை வச்சுட்டு ஆவணி மாசத்தில் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சுண்டல் பொரி எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடும்போது அந்த விநாயகரை நம்மளே செஞ்சு நம்மளே அந்துக்கான பூஜை எல்லாம் செய்யும்போது நமக்கு அதில் வர அனுபவம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அனுபவத்தை வந்துட்டு மத்தவங்கள்ட பகிரும்போதும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்